திருவிழான்னு சொன்னாலே மே மாதம் தான் ஞாபகம் வரும் எங்கள் ஊரில் உள்ள எங்கள் ஊர்லலாம் திருவிழா வந்து மே மாதம் தான் நடக்கும் அப்படிலாமே எங்கள் ஊரை சுற்றியும் எல்லோர் வீட்லேயுமே மே மாதம் தான் திருவிழா நடக்கும் முதல்ல எங்கள் சித்தப்பா ஊரில் தான் திருவிழா வரும் திருவிழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அற்புதமாக இருக்கும் திருவிழா அஞ்சு சப்பரம் எடுப்பாங்க அஞ்சு சப்பரத்துக்கும் சின்னப்பதாசன் ஒரு கச்சேரி மேளத்தை வைப்பாங்க அது மாதிரி வைப்பாங்க பூஜை நடக்கும் திருவிழா நடக்கும் செம கூட்டமாக இருக்கும் இங்கே நல்லா டான்ஸுலாம் ஆடுவாங்க பக்கத்தில் கடைங்க எல்லாம் இருக்கும் ஐஸ்க்ரீம்லாம் இப்போ சாப்பிடலாம் அப்புறம் அங்கே வந்து என்னென்னா அன்னதானம் அது மாரிலாம் போடுவாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருவிழாவுக்கு போவாங்க அப்புறம் எங்கள் ஊர் திருவிழா எங்கள் ஊர் திருவிழான்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் காலை மொதல் நாள் ஆரம்பித்து அடுத்த நாள் கம் அடுத்த நாள் வரைக்கும் திருவிழா நடக்கும் மொதல் நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு சப்பரம் எடுத்தாங்கனா அடுத்த நாள் ச காலையில் எட்டு மணி வரைக்குமே சப்பரம் வந்துட்டுருக்கும் ரொம்ப நிறைய கூட்டம் வரும் எல்லோரும் வருவாங்க சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க ஊரே ஒரே மாதிரி ஜே ஜே ஜேன்னு அப்படின்னு சொல்வாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாரி டைமில் என்னென்னா எனக்கு ஒரு டைம் அந்த மாரி டைமில் எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் வெச்சிட்டாங்க வேறு வழியே இல்லாமல் தான் எக்ஸாம் எழுத போனேன் போய்ட்டு வந்துவிட்டேன் மதியம் எக்ஸாம் கிடையாது காலையிலேயே எக்ஸாம் வெச்சிருந்தாங்க காலையிலேயே போயிட்டு மதியம்லாம் வந்துட்டேன் இருந்தாலும் திருவிழாங்கும்போது எங்கேயும் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் தான் எல்லாம் ஜாலியாக இருக்கும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க எங்கள் வீட்டுக்குலாம் எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா எங்கள் அத்தை எங்கள் அண்ணன் எங்கள் பெரியம்மா பையன் சின்னம்மா பையன் எல்லோரும் வருவாங்க அவங்களோடலாம் ஜாலியாக இருக்கும் குட்டிக் குட்டி பசங்க திருவிழானாவே ஒரு கெத்து தான் அது எங்கள் ஊர் திருவிழாவே ரொம்ப ரொம்ப கெத்து கச்சேரி ரெண்டு கச்சேரி வைப்பாங்க சின்னப்பதாஸ் ஜேசுதாஸ் ஆல்பட் ரெண்டும் வைப்பாங்க ரெண்டும் வெச்சி அதே மேரி கோவிலில் மா ஃபாதர் வந்து மாஸு வைப்பாங்க மாஸு வெச்சி அதுக்கப்புறம் திருவிழா நடக்கும் திருவிழாவுலே என்ன பெரிய விஷயனா ஜெபம் ஜெபம் சொல்கிறது மட்டுந்தான் பெரிய விஷயமா இருக்கும் ஜெபம் சொல்வாங்க அப்புறமே திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும்பொழுது அன்னதானம் அது மாரி சாப்பாடு எல்லோருமே வேண்டிப்பாங்க இந்த மாரி இந்த இந்த வருஷம் எனக்கு கொழந்த பிறக்கணும் அந்த மாதிரி எதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு ஆடு க்கோ அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு அரிசி மற்ற மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் வெச்சி அன்னதானம் போடுவாங்க அன்னதானம் போட்டுட்டு மிச்சம் உள்ள சாப்பாட்ட வந்து வீடு வீடாக கொடுத்துருவாங்க இல்லைனா எதாக ஒரு ஆஸ்த்தரமத்துக்கு எடுத்துட்டு போய் அங்கே சாப்பாட்ட கொடுத்துருவாங்க அங்கே உள்ளவங்க சாப்பிடுவாங்க அந்த மாரி நடக்கும் கூட்டம்னா தாங்க முடியாது வெடி வெடிப்பாங்க வெடி வெடிக்கும் போது தான் வந்து போட்டி போட்டி வெச்சுருப்பாங்க என்ன போட்டின்னா ஒரு ஏழு ஊர் எட்டு ஊர்லேருந்து வந்து வெடி வெடிக்க வருவாங்க வந்தா முதல்ல நிறையா ரொம்ப நேரம் யார் வெடி வெடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் பரிசு அந்த மாதிரி இருபதாயிரம் பரிசு ரெண்டாவது மூணாவது அப்படின்னு நிறைய ப்ரைஸுலாம் கொடுத்துருப்பாங்க அதுனாலேயே வந்து நிறையா ஊர்லேருந்து வெடி வெடிக்க வருவாங்களா அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் ஆகிடும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அங்கேயே வெடி வெடிக்கிறதே ரொம்ப நேரம் ஆகிடும் அப்புறம் ஆர்க்கெஸ்ட்ராலாம் வைப்பாங்க திருவிழா முடிஞ்சு அடுத்த நாள் நைட்டு ஆர்கெஸ்ட்டா நடக்கும் எங்கள் ஊரில் ஆர்கெஸ்ட்டா நடக்கும் அதில் வந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க இந்த மாரி ராஜலட்சுமி செந்தில்லாம் சொல்வாங்களே செ ஃபேமஸான ஆக்டர்ஸ் அந்த மாரிலாம் கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வந்து அந்த மாரி டான்ஸு ப்ரோக்ராமு அந்த மாதிரி வெச்சி போலீஸுலாம் வருவாங்க போலீஸுலாம் பாதுகாப்புக்கு எந்த ஒரு சண்டையும் நடக்கக்கூடாது அப்படி தாண்டி போலீஸுலாம் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு சண்டையும் நடக்காமல் நல்லபடியாக திருவிழா நடக்கும் அந்த மாரி எல்லோருமே மக்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க திருவிழால எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படி தாண்டி நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இன்னொரு என்ன ஸ்பெஷல்னா எங்கள் ஊர் திருவிழானு வந்துட்டுனாவே பசங்க அதாவது யூத் பசங்கள்ன்ட்ருப்பாங்க அவங்க எல்லாமே ஒரே மாதிரியே ட்ரெஸ்ஸு எடுத்துருப்பாங்க எடுத்து போட்டுப்பாங்க அதே மாரி யூத்து கேர்ள்ஸ் அதே மாரி ஒரே மாதிரி அது மாதிரி குட்டி சின்னப் பிள்ளைகள்லேர்ந்து வயசானவங்க வரைக்குமே எங்கள் ஊரில் வந்து ஒவ்வொரு அன்பியம் அந்த மாதிரிலாம் வெச்சுருப்பாங்க அந்த மாரி அன்பியம் இந்த மாரி க்ரூப்பு யூத்து க்ரூப்பு அந்த மாதிரிலாம் வெச்சி சுதந்திர பறவைகள் அப்பிடிலாம் நிறைய மன்றம் நிறைய மன்றங்கள்லாம் வெச்சுருப்பாங்க அந்த மாரி வெச்சி அவங்க எல்லோருமே ஒவ்வொரு மாதிரியா ட்ரெஸ் போட்டிருக்கும் போது அந்த மாரி அஞ்சு சப்பரம் எடுப்பாங்க அஞ்சு சப்பரத்துக்கும் ஒவ்வொரு க்ரூப் எடுக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு எடுப்பாங்க அதுவே ரொம்ப சூப்பராக அமேஸிங்காக இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் எப் எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க இந்த ஊரில் இப்படியா அப்படின்ட்டு அந்தளவுக்கு அந்த ஊர் பிரம்மாண்டமாக திருவிழா நடக்கும் திருவிழானாலே எங்கள் ஊர் திருவிழாவுக்கு அவ்வளோ எல்லா சுற்று வட்டாரத்தல உள்ளவங்க எல்லோருமே எங்கள் ஊருக்கு தான் வருவாங்க திருவிழா பார்க்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அதே மாதிரியே எந்த ஒரு ஷ பிரச்சனையும் இல்லாமல் அதே மாரி திருவிழாவே முடித்து வைப்பாங்க கொடி ஏற்றுவாங்க கொடி ஏற்றி ஏழு நாள் கழிச்சி தான் திருவிழா கொடி ஏற்றுனதுலேர்ந்து அந்த ஏழு நாளுமே எங்கள் ஊரில் ஒவ்வொரு சப்பரம் எடுப்பாங்க டெய்லியும் ஒவ்வொரு சப்பரம் எடுத்து கொடியை ஒவ்வொரு டெய்லியுமே கொடி ஏற்றி இறக்குவாங்க கொடி ஏற்றி இறக்கி அதுவே டெய்லியும் பெரிய திருவிழா டெய்லியுமே திருவிழா தான் என்றைக்கு கொடி ஏற்றினாங்களோ அன்னைலேருந்து முடிகிற வரைக்கும் திருவிழா தான் அப்புறம் உபயம்னு செய்வாங்க திருவிழா முடித்து டெய்லியும் ஜெபமாலை வைப்பாங்க கோவிலில் நைட்டு ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஜெபமாலையில எல்லோரும் ஜெபமாலை சொல்ல வருவாங்க அப்போ உபயம் செய்வாங்க ஒவ்வொரு குடும்பமாக செய்வாங்க அப்போது வந்து என்ன கொண்டக்கடல பொரி இட்லி கேசரி இல்லைன்னா டீ பிஸ்கெட்டு அந்த மாரி உபயம் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அது பூஜை முடித்து எல்லோரும் அதை வாங்கி சாப்பிட்டு போவாங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா கொயர் க்ளாஸ் நான் திருவிழாவுக்காண்டி பாட்டு மாஸில் பாட்டு பாடுறதுக்காண்டி கொயர் க்ளாஸ் ரெடி பண்ணிட்டுருப்பாங்க அது ஒரு வாரத்துலேருந்து நடக்கும் கொயர் கொயருனு சொல்லிட்டு அது எல்லாம் பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பாட்டு கத்துக்கிறத்துக்கு அப்புறமேலு டான்ஸு ப்ரோக்ராம் நடக்கும் டான்ஸு போட்டிக்காண்டி அதுலேயும் ப்ரைஸ் தருவாங்க நிறைய ஊர்லேருந்து வந்து எங்கள் ஊரில் ஆடுவாங்க அதுக்கும் ப்ரைஸு ப்ராக்ட்டிஸ் பண்ணிவிட்டு எங்கள் பிள்ளைங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் களைச்சி போயிருக்கும்ங்க டான்ஸ் ஆடி எப்போதுமே வருஷம் வருஷம் எங்கள் ஊருக்கு மட்டுந்தான் ப்ரைஸ் கிடைக்கும் ஏன்னா எங்கள் ஊர்லேயே நடத்துனதுனால எங்களுக்கு தர்றாங்களா இல்லை வந்து எங்கூர் பசங்க நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுதுங்களா என்னென்னு இது வரைக்கும் தெரியாது ஆனால் எப்போதுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எங்கள் ஊருக்கு தான் இருக்கும் செகண்ட் ப்ரைஸ் தேர்டு ப்ரைஸுலாம் மற்ற மற்ற ஊர்லேருந்து வருவாங்க தந்துடுவாங்க அதுவே பிர ப பிரச்சனை ஆகிட்டு இடையில ஒரு டைமு எப்போவுமே உங்கள் ஊருக்கே தந்துக்கிட்டுருக்கீங்க உங்கூர் பசங்களுக்கே அப்படின்ட்டு அதுக்கு சொன்னாங்க எங்கள் ஊரில் நடத்துறதுனால எங்களுக்கு தரல எங்கள் ஊர் பசங்க நல்லா பண்ணுறாங்க அதனால் தான் எங்களுக்கு தர்றாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த மாரி திருவிழானாவே பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அப்புறமே இன்னொன்று எங்கள் ஊரில் குட்டியாக சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் எங்கள் பெரியம்மா ஊருக்கு கூட்டிட்டு போய்ருக்காங்க கோவூருன்னு ஒரு ஊர் அந்த ஊர்லேயும் திருவிழா எட்டு நாள் நடக்கும் எட்டு நாளுமே திருவிழா சா சூப்பராக இருக்கும் நாகப்பட்டினத்துக்கிட்டே இருக்குது அந்த ஊர் திருவிழானாலே அதான் திருவிழா அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க எல்லாமே ஃப்ரீயாகவே வந்து வாசித்து கொடுப்பாங்க கச்சேரிலாம் வாசிக்க வந்தால் ஃப்ரீயாகவே வாசித்து கொடு ஜேசுதாஸ் ஆல்பட்டு தான் வாசிப்பாங்க ஃப்ரீயாகவே வாசித்து கொடுப்பாங்க அந்த ஊரில் வந்து நிறைய காட்சிலாம் அருளியிருக்காங்க அப்பிடிலாம் சொல்வாங்க நல்லா இருக்கும் எல்லா நாளும் அன்றைக்கு ஒரு திருவிழா லாஸ்ட்டு திருவிழா அன்னைக்கு மட்டுமே காலையிலேருந்து அடுத்த நாள் மு திருவிழா முடிகிற அன்னைக்கு வரைக்குமே இருபத்தி ரெண்டு டைம் மாஸு வைப்பாங்க அது இருபத்தி ரெண்டு டைமாக மாஸு வெச்சி அங்கே எல்லோருமே எப்போதுமே மாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஃபாதர்ஸ் அவ்வளோ டி சிஸ்டர்ஸ் போலீஸு அவ்வளோ பேர் இருப்பாங்க ம நாகப்பட்டினத்தில் உள்ளவங்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க அதுக்காண்டி ஸ்பெஷலாக பஸ்ஸுலாம் வேறு விடுவாங்க அந்த ஊருக்கு போணுன்னு கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டே வெளி ஊர்லேருந்து என்னென்னா ஊர்லேருந்தோ வருவாங்க கண்டுபுடிக்க முடியாது செம கூட்டமாக இருக்கும் அதுக்கு அ ஃபஸ்ட்டு சின்னோண்டு கோவிலாக இருந்துச்சு இப்போ வந்து மக்களோடய வளர்ச்சி அதிகரிக்கவும் அந்த மக்கள்லாம் அங்கே வர இதை வர நிறையா பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இன்னும் நிறையா பெரிய பெரிய இது பெருசாக கோவில்லாம் கட்டிட்டு அங்கே ரூம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பெரிய காம்பௌண்ட்லாம் கட்டி பெரிய இதாக போய்ட்டு எங்கள் அம்மாவோடய அக்கா வீடு அங்கே இருக்கறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை எப்போவுமே நாங்கள் போய் அங்கே பெரியம்மா வீட்டில் தங்கிவிடுவோம் தங்கிவிட்டு ஒரு வார திருவிழா முடிஞ்சு அதுக்கப்புறம் திருவிழா முடிக்கும்போது கொடியும் இறக்குவாங்க திருவிழா முடிஞ்ச அன்னைக்கு காலையில் கொடி இருக்கும்போது என்னா பண்ணுவாங்கன்னா ஒரு சாக்கு ஃபுல்லா சில்லர காசு வெச்சிருப்பாங்க அந்த சில்லர காசு வெச்சிட்டு என்ன பண்ணுவாங்க கொடி இறக்கும்போது எல்லார்ட்டேயும் கொடுத்து அந்த சில்லர காசு ஃபுல்லாவுமே அவ்வளோ காசு தூக்கிப் போடுவாங்க அந்த காசு தூக்கி போட்டு எல்லாத்தையும் பொறுக்கி என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டையாக கட்டி அந்த கொடி மரத்தை எடுத்துட்டு அதில் வெச்சி பொதைச்சிருவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் திருவிழா வரும்போது தான் திருப்பி அந்த மூட்டையை எடுப்பாங்க சில்லர காசு அதில் இருக்கும் நாங்கள்லாம் நல்லா எங்கள் அத்தை பொண்ணு எங்கள் மாமா பொண்ணுலாம் வருவாங்களா அவங்க கூட ஜாலியாக நைட்டுலாம் ராட்னம் அங்கே நிறைய விளையாட்டு பொருள்லாம் வந்திருக்கும் ராட்டனம் சர்க்கஸு என்னென்னமோ வந்திருக்கும் ஐஸ்க்ரீம் சாப்பிட்றது பானிபூரி சாப்பிட்றது அப்படி இப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் எங்கேயாவது சுத்திட்டு ஓடிக்கிட்டு கிடப்போம் கண்டுக்க மாட்டாங்க நல்லா ஜாலியாக இருக்கும் ஆனால் திருவிழானாவே எங்கள் பெரியம்மா ஊர் தான் ஞாபகம் வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் திருவிழா இப்போ தான் வரும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சி வந்து ஜூன் மாதம் வரும் ஜூன் பதினாறு பதினேழுல வரும்னு நினைக்கிறேன் ஜாலியாக இருக்கும் நான் எங்கள் ஒரு திருவிழா எங்கூர் திருவிழாக்கு இல்லைனாலும் பரவாயில்லை எங்கள் பெரியம்மா திருவிழாக்கு போவாமலே இருக்க மாட்டேன் எங்கள் ஊர் திருவிழா முடித்ததுலேருந்தே தான் ரொம்ப அதுக்கப்புறமே திருவிழாவே ஆரம்பிக்கும் எங்கள் மாமா ஊர் திருவிழா எங்கள் பெரியம்மா ஊர் திருவிழா எல்லா ஊர் திருவிழாவுமே சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் திருவிழாவுமே சூப்பராக இருக்கும் திருவிழானாலே எங்கள் பெரியம்மா ஊர் தான் ஞாபகம் வரும்